ஹலோ சார் சார் நான் நாங்கூர்லேருந்து கௌதம் பேசுகிறேன் சார் நான் வந்து உங்கள்ட்ட வந்து அது பேரென்னா சுகில அது அது பேரென்னா ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அந்த ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாரியே தெரியல சார் அது ஒரு டூ வீக் ஆன மாரி அது பேரென்னா அந்த ஸ்மெல்லு அந்த அந்த சிக்கனோடய இதே சரியில்லை சார் அந்த சிக்கனே ஒரு டிப்ஃரெண்டாக ஒரு மாதிரி இருக்குது சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதா இல்லை சார் நீங்கள் இது பேரென்னா அந்த ஃபுட்டை அனுப்பிருக்கறதை பார்த்தாலே தெரியுது சார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்ச மாரி தெரியல சார் என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுதானா ஃபுட்டு ம் ம் நான் எப்படி சார் நம்புவது இல்லை சார் அது பரவால்லை பேரென்னா எனக்கு ஃபுட்டு வேணாம் அமௌண்டு மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடறீங்களா

வேறு ஃபுட்டு அனுப்பிடறீங்களா ஃபுட்டு வேறு எப்படி சார் அதெலாம் வேறு எதுவும் வேணாம் சார் அதுவும் அது பேர்ன்னா டூ வீக்கான மாதிரி அது மாதிரிலாம் எது கொஞ்சம் இதான ஃபுட்டாக இருந்துச்சுனா என்ன சார் பண்ணுறது நான் இல்லை சார் எனக்கு ஃபுட்டு மட்டும் வேணாம் நீங்கள் மணி மட்டும் கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணிட்டா நல்லது சார் ரீஃபண்டெலாம் பண்ண மாட்டீங்களா சார் அது பண்ணிணா ஃபுட்டும் சரியில்லை என்ன சார் இது பண்ணிணா என்ன சார் பண்ணுறது அந்த ஃபுட்டு சாப்பிடவா முடியும் நீங்கள்தான் அது பேரென்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரீஃபண்ட் பண்ணி தரணும் ரீஃபண்ட் பண்ண மாட்டீங்களா என்ன சார் இப்படி சொல்லுறீங்க ம் நீங்கள் ரீஃபண்டெலாம் பண்லைனா அப்புறோம் வந்து கேஸ் போட வேண்டியதாக இருக்கும் சார் கன்சியூமர் கோர்ட்டில் அது பேரென்னா கேஸ் போட வேண்டியதாக இருக்கும் இங்கே ஃபுட்டும் சரியில்லை நீங்கள் என்னன்னால் ரீஃபண்டும் பண்ணமாட்டேனு சொல்லுறீங்க இப்படி பண்ணிணா என்ன சார் பண்ணுறது சரி சார் ரீஃபண்ட் பண்ணமாட்டீங்களா அப்போ சரி சார் நான் வந்து அது பேரென்னா கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கறேன் சார் ஓகே சார் ஓகே